தமிழ்மொழி இந்தியாவில் உலகிலேயே மிக பழமையான மொழி மிக மூத்தமொழி தமிழ்மொழி இந்த தமிழ்மொழியில் பார்த்தீங்கன்னா வேற எந்த மொழிகளுக்கும் இல்லாத சிறப்புகள் இருக்கிறது அப்படி என்னவென்றால் தமிழ்மொழி இலக்கணம் இலக்கியம் என்று இரண்டு பகுதிகளை கொண்டுள்ளது இலக்கியத்தை பாத்தீங்னா சங்ககாலம் முதல் தொன்றுதொட்டு சங்ககாலம் முதல் இலக்கியங்கள் இருந்து வருகின்றன சங்க இலக்கியங்கள்னு பார்த்தீங்கன்னா எட்டுத்தொகை பத்துப்பாட்டு எட்டுத்தொகையில் வந்து நற்றிணை குறுந்தொகை ஐங்குறுநூறு அகநானூறு புறநானூறு பத்துப்பாட்டு பரிப்பாடல் கலித்தொகை பத்துப்பாட்டில் வந்து இது திருமுருகாற்றுப்படை அது மாதிரி பல விதமான செய்யுள்கள் தேவாரம் திருவாசகம் நாலாயிர திவ்ய பிரபந்தங்கள் அதுக்கப்றம் நீதிநூல்கள் நாலடியார் திருக்குறள் ஆத்திச்சூடி இது போன்ற நீதி நூல்கள் அதே போன்று பண்டையக் கால தமிழர்கள் தமிழர்களுடைய தமிழ்மொழியினுடைய அந்த செவ்வியல் இலக்கிய தன்மை அந்த தமிழ் பிற மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக விளங்கக்கூடிய தன்மை இது போன்று பல்வேறு வகையான அன்றைய காலகட்டம் முதல் இன்றைய காலம் கட்டம் வரை தொன்றுதொட்டு தமிழ்மொழிக்கு எக்கச்சக்கமான ஏகப்பட்ட சிறப்புகள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த தமிழ்மொழியானது மிகவும் செம்மைப்படுத்தப்பட வேண்டிய மேம்படுத்தபட வேண்டிய ஒன்றாக இருந்து வருகிறது இதற்கெல்லாம் பல்வேறு வகையில் மக்களாகிய நாம் பல்வேறு முயற்சிகளை எடுக்க வேண்டும் அப்படி என்ன முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்றால் தமிழை மிக சரியாகவும் உச்சரிக்கவும் பேசவும் வேண்டும் அதே சமயம் தமிழை மிக சரியாக எழுதவும் இழக்கண பிழையின்றி எழுதவும் ஒற்று பிழையின்றி எழுதவும் கற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் தமிழ்மொழியை மேம்படுத்த தமிழ்மொழியை அதிக அளவில் அனைவரும் படிக்க வேண்டும் அதுவே தமிழ்மொழி மேம்பட நாம் கையாளக்கூடிய முதல் நடைமுறை ஆகும் தமிழை அதிகளவு பயன்படுத்த வேண்டும் கூடுமான வரை பிற மொழிகளை தவிர்க்க வேண்டும் தமிழை அதிகளவு பயன்படுத்த வேண்டும் என்பது என்னவென்றால் தமிழை சரியாக எழுதுவது வாட்ஸ்ஆப் செய்திகளையோ அல்லது சமூக ஊடகங்களில் செய்திகள் அனுப்பும்பொழுது அதை தமிழ்மொழியில் அனுப்புவதற்கான சாத்தியக்கூறுகளை அனைவரும் ஆராய்ந்து அதன் வழி செயல்பட்டால் தமிழ்மொழி இன்னும் மேம்படும் மேலும் தமிழ்மொழி அவ்வளவு ஒரு இலகுவான சுலபமான அழகியல் தன்மை உடையது இந்த தமிழ்மொழி எனவே தமிழ்மொழியில் இல்லாத சிறப்பு வேற எந்த மொழிகளுக்கும் கிடையாது உலகில் மிகவும் தொன்றுதொட்டுத் பழமையான மொழி என்னவென்றால் அது தமிழ்மொழி தான் எனவே தமிழ்மொழியை மேம்படுத்த அரசு பல்வேறு விதமான பல்கலை பல்வேறு விதமான வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் தமிழ் ஆய்வு இருக்கைகளை அமைத்து தமிழ்மொழியை மேம்படுத்தவும் தமிழ்மொழியை பாதுகாத்திடவும் அரசு பல்வேறு விதமான முன் எடுப்புகளை எடுத்து வருகின்றது எனவே தமிழ்மொழி மிகவும் சிறப்பான மொழியாகும்